நான் அந்த ஆன்லைனில் வாங்கின சாரீ நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் நாளடைவில் அது வெளுத்த மாதிரி ஆகிருச்சி ஒரு மாதிரி கச கசன்னு இருக்குது கலரும் மங்கிடிச்சு சேலையும் நல்லா இல்லை நான் நினச்ச மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இப்போ என்னாடான்னால் நாளாக நாளாக சாரீயும் நல்லா இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறதும் சரி இல்லை அப்படின்னு